எங்க கிராமத்தில் டெய்லியும் கிடைக்குறதுக்கு ஒரு காய்கறிகள் ரொம்ப பிரெஷாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாம் காய்கறிகளும் மோஸ்ட்லி கிடைக்கும் அதுக்கு அப்றம் சமைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பருப்பு வகைகள் பிஸ்கெட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு தானியம் அதுக்கு அப்றம் வந்து எல்லாம் விதமான எண்ணெய் சமையல் பொருட்கள் எல்லாம் இங்கே மலிகை கடையில் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் சில பழம் வகைகள் கிடைக்கும் நாங்கள் வந்து சில பொருட்கள் வந்து விலை அதிகம்னு ஃபீல் பண்ணிணோன்னா அதை வந்து பேரம் பேசி வாங்குவோம் இல்லை இது சரியான விலை அப்படினா வந்து நாங்கள் அப்படியே வந்து காசு கொடுத்து வந்துடுவோம்